அஞ்சு லட்சத்தி முப்பதாயிரத்தி நானூற்றி ஐம்பது ஏழு லட்சத்தி முப்பத்தி மூணாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு அஞ்சு லட்சத்தி நாற்பத்தி எட்டாயிரத்தி நூற்றி இருபத்தி ஒன்று எட்டாயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ஒரு லட்சத்தி முந்நூற்றி இருபத்தி ஒன்று